நான் வந்துட்டு பைக்ல வந்து வெளியில் போகணும் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு திங்க்கு கியர்ல வந்துட்டு என்ன சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு ஹெல்மெட் வந்து ப்ராப்பராக ஒரு ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக வேணும் ஹெல்மெட் இருந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா திங்க்ஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் வந்து கண்டிப்பாக வேணும் அதுக்கப்புறம் வந்து ரைடிங் ஃபேண்ட்டு பூட்ஸு இது எல்லாமே வந்து பைக்கிங் கியர்ல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் இது எல்லாருமேட்டையும் இருக்கணும் ஏன்னா அப்போதான் வந்து நம்ம உயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சேஃப்பாக இருக்கணும் ஒரு கியர்ஸ் இல்லாமல் போய் ஒரு அடிப்படுகிறது வந்து ஒரு நயன்ட்டி பர்சன்ட் அப்படின்னா கியர்ஸோட போய் விழுந்தவங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்தமாதிரி தான் இருக்கும் எப்படியும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம வந்து நம்ம உயிரை வந்து சேவ் பண்ணலாம் நான் வந்து வெளியில் போகும்போது வந்து பைக்ல ஏதாவது ப்ராப்லம் ஏற்பட்டுச்சுன்னால் சமாளிப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் சமாளிச்சிருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல வந்து பைக்ல வந்து என்ன ப்ராப்லம் ஆயிருக்குன்னு அதை வந்து பார்ப்பேன் அதிலையும் வந்து ரெடி பண்ண முடியலை அப்படின்னா வந்துட்டு என் ஃபிரெண்ட் வந்து ஒர்க் ஷாப்ல இருக்கான் அவன்கிட்ட வந்து சஜ்ஜஷன் கேட்பேன் அவன் வந்து எதாவது சொல்லிக் கு சொல்யூஷன் கொடுப்பான் அதில் வந்து ரெடி ஆகலை அப்படின்னா வந்துட்டு நியர்பைல இருக்க ஒர்க் ஷாப்ல வந்துட்டு நான் விட்டு சரி பண்ணிப் பார்ப்பேன் நான் வந்து பைக்கில் போகும்போது ப பைக் வந்து ப்ராப்லம் ஆயிருக்கா அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஆயிருக்குது நேற்றுக்கூட வந்து நான் கோயம்பத்தூர்ல இருக்கும்போது வந்து என்னோடய பைக்கில் இருக்க ஃபியூஸ் வந்து ஒன்று வந்து போயிருச்சு அதனால் வந்து நான் அந்த ஃபியூஸை ரெடி பண்ணி நான் பைக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன்